நீச்சல் பயிற்சி அது எப்போதுமே ஒரு சிறந்த ஒரு பயிற்சிங்க உடலுக்கு உற்சாகத்தையும் உடலுக்கு மிகப்பெரிய வலுவூட்டலையும் கொடுக்கக் கூடியது இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்முடைய மன ஓர்மை ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய உடல்ல வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் ஏற்படும் உடல் மாற்றத்துக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உடல்ல உண்டாகுறதுக்கும் இதாக இருக்கும் நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரன் பார்த்தீங்கன்னா மிகுந்த நீண்ட முயற்சி எடுத்து கடல்ல நீந்தி சாதனை படைச்சார் இந்த விஷயம்லாம் ரொம்ப எங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்திச்சு அதை வச்சித்தான் நான் எப்போதும் வழக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹா அரை மணி நேரந்தான் நீச்சல் அடிப்பேன் அதை அவருடைய விஷயத்தைக் கேள்விப்பட்டு நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் இதனால நல்ல உடலுக்கு நல்ல உற்சாகம் கிடைக்கிது நல்ல ஒரு மன ஓர்மை கிடைக்கிது என்னை மன அழுத்தத்திலிருந்து ஒரு டிப்பு அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் நீச்சல் பயிற்சி விளங்குதுங்க அது போல் யோகா யோகா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியும் மன ஓர்மையும் ஏற்படக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு ஒரு உன்னதமான பயிற்சியாக யோகா இருக்குதுங்க